எங்கள் ஊரில் உள்ள பகுதியில் மருத்துவமனைகளில் அதிகம் கூட்டம் இருக்கும் அதிக கூட்டம் இருந்தாலும் எங்கள் மருத்துவர்கள் எல்லோரையும் நன்றாக விசாரிப்பார்கள் எங்கள் பகுதியில் உள்ள மருத்துவமனையில் கிராமங்களில் மாதம் ஒரு முறை மருத்துவ முகாம் நடத்துவாங்க அதில் வந்து அதிக மருத்துவர்கள் வருவார்கள் அந்த முகாமில் அதிக மக்களுக்கு அதிக மக்கள் வருவாங்கள் அனைவருக்கும் வந்து உடல்நலத்தை சரியான முறையில் பார்த்து செல்வார்கள் நீண்ட நேரம் காத்திருந்தாலும் கோவப்படாமல் நாங்கள் அனுசரித்து அனுசரிச்சுகிட்டு போவோம்